ஹலோ புக் ஸ்டால் வச்சுருக்கீங்களா ஆ எனக்கொருத்தவங்க உங்கள் புக்கு புக் ஸ்டாலை சட்ஜெஸ் பண்ணாங்க எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஆப் பிரின்ஸ்பல் புக் வேணும் ஓகே ஸ்டோரி புக்ஸ் நாவல்ஸ் அந்தமாதிரி ஏதாவது இருக்கா எப்படி டிஸ்கௌண்ட்ஸெல்லாம் உண்டா இல்லை அதே ரேட் தானா ஆ ஓகே புக் ஸ்டால் வந்து எப்பப்போ ஓப்பனில் இருக்கும் அப்படியா ஓகே ஓகே ஓகே நான் இன்னிக்கு வர்றேன் தேங்க் யூ